ஃபாரினர்ஸ் வருவாங்க இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து அங்கே வந்து சுற்றி பார்ப்பாங்க இங்க திருவண்ணாமலை கிரிவலம் அப்புறம் சாத்தனூர் டேம் அப்புறம் இங்கே சேத்துபட் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துபட்டுக்கு வந்தாங்கன்னா அங்கே கோவில் மாதாக்கோவில் மலைக்கோயில் இது எல்லாம் மலை மேலே ஏறி சுற்றி பார்ப்பாங்கோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க சைக்கிள் மிறிப்பாங்க இதல்லாம் வந்து இண்டியனில் இண்டியா நாட்லையே நல்லாருக்கு அப்படின்னு பார்த்து இதல்லாம் செய்வாங்க ஃபிஷ் ஃபிஷ் பிடிப்பாங்க வாக்கிங் வாக்கிங் நடப்பாங்க இதல்லாம் நல்லாருக்குன்னு அவங்க பார்த்து தமிழ்நாட்டில் பார்த்து இதல்லாம் செஞ்சு பார்த்துட்டு பேசிவிட்டு போவாங்க